ரிஸ்வத் ஷோ ரூமுங்களா நாங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல்லு ஸ்கூட்டி ஒன்று எடுக்கணுங்கள் ஆமாங்க எவ்வளோ ரேட்டுங்க எத்தனை கிலோ மீட்ரு சார்ஜர் வரும் எவ்வளோ ஸ்பீடு போகலாங்க ஒன் ஹவர்க்கு அந்த டீட்டைல் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ம் ம்

இப்போ எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு தேவையான கலரு கிடைக்குங்களா அந்த ரெட் கலரோ எல்லோ கலரோ எங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் கொடுப்பீங்களா என்ன கலரு இருக்குதுங்க

சரிங்க எப்படிங்க வண்டி எடுத்தால் மொத்த காசும் கட்டணுமா இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பிங்களா சரிங்க சார் ஃபஸ்ட்டு சரிங்க சார் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் எப்படி கேட்கறமோ எங்களுக்கு அப்படி கொடுங்க

சரிங்க சார் நாங்கள் ஸ்டோரூம்க்கு வரோம் நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக்கு எடுக்கப் போகிறோமே எங்களுக்கு பார்த்து கொடுங்க கொஞ்சம் சரிங்க சார் நாங்கள் நேரே வரோங்க

ஆ தேங்க் யூ சார்